டெக்னாலஜி அப்படின்று சொல்லக்கூடிய அதுவந்து ஒரு ஆங்கிலேய பெயர் அதேப்போல இன்றைக்கு காலத்தில் தமிழ் மொழியில் மிக சிறப்பாக எல்லா மொழியிலும் வந்திருக்கிறது நாம் டெக்னாலஜி பற்றி தமிழ் மொழிகளிலே சிறப்பாக எதையும் வாசித்துவிடலாம் சிறப்பாக எதையும் செய்துவிடலாம் ஆனால் நல்ல முறையாக டெக்னாலஜி இருந்ததை தமிழ் மொழியில் மாற்றியது மிகப் பெரிய சிறப்பு தெரியாத ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் கூட அவர் தமிழ் மொழியில் இருந்தால் கண்டு பிடித்துவிடுவார்கள் என்னால் தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மொழியான மொழி இதை டெக்னாலஜினு சொல்லி இங்கி இங்கிலிஷ் ஹிந்தி இந்தமாரி மொழிகள் எல்லாம் வந்து இருந்தது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ் மொழி சிறப்பானா மொழியாகமாறி மாற்றிட்டாங்க டெக்னாலஜியை நான் சிறப்பான மொழியில் வரவேற்கிறது தமிழ் மொழியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய விஷயம் அது நட்பு நான் நல்லா தெரிய கூடிய விஷயங்கள வந்து தமிழ் மொழிலையே அ இ எ உ ஐ அப்படிங்கிற மொழியில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் டெக்னாலஜி டெக்னாலஜினு வேறமாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க காரு பைக்கு இப்படி மேலே டெக்னாலஜி கொண்டு இல்லை செல்போன் வந்து முதல்ல ஆங்கிலத்தில்தான் இருந்தது இன்னைக்கு தமிழ் போன் தமிழில் இருக்குது மற்றும் நவீன முறை கம்ப்யூட்டர்கள் இந்தமாதிரி சிறப்பான விஷயங்களெல்லாம் பூராவுமே ஹிந்தியில இருக்காது தமிழில் மாற்ற முடியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த டெக்னாலஜி வந்து தமிழ் மொழியில் மாற்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது அதே சமயம் நல்ல முறையாக தமிழியோல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பும் நட்பு ரீதியாக நல்ல முறையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்குவோம் இதுமட்டும் இல்லை இன்னும் நிறையா விஷயங்களை நாம்ம பழகிக்குவோம் தமிழ் மொழியில் இருந்தால் நிறையா பேருக்கு வந்து இங்கிலிஷ் ஹிந்திங்கிறது தெரியாததுனால தமிழ் மொழி இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது